எங்களுடைய சமூகத்தில் கேம் விளையாடுவதை முக்கியத்துவம் வந்து எங்களோடய கிராமத்தில் வந்து நிறையா விளையாட்டுகள்லாம் இருக்குது அந்த விளையாட்டுகள் வந்து கிரிக்கெட்டு டென்னிஸு கபடி இது மாதிரிலாம் விளையா பல விதமான விளையாட்டுலாம் இருக்குது அந்த விளையாட்டு வந்து சமூகத்தில் வந்து இப்போ பொங்கல்லாம் வந்துச்சினால் அவங்களே பல விதமான போட்டிகள்லாம் வைப்பாங்க அது வந்து சிறுவர்கள் பெரியவர்கள் வயதானவர்கள் இவங்களா எல்லாருமே அதில் கலந்துக் கொண்டு கிராமத்தில் பல கேமுலாம் அவங்களே நடத்தி அவங்களே கொஞ்சம் அவங்கள ஊக்குவிக்கிற மாதிரி பல விதமான பரிசுகள்லாம் கொடுப்பாங்க அந்த பரிசுகள்லாம் சிறியவர்கள் சிறியவர்கள்லாம் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க சிறியவர்கள் வந்து அவங்களுக்கு ஊக்குவிக்கிற மாதிரியா இருக்கும் அவங்களுக்கு ஓட்டப்பந்தயம் வைக்கறது இது மாதிரிலாம் வச்சாங்கன்னா ஓடிப்பிடிச்சி சு நிறையா குழந்தைங்கள்லாம் ஜாலியாக கேம் எல்லாம் வெளாண்டுக்கிட்டிருப்பாங்க இப்போ முறுக்கு கழுத்துலாம் வச்சோம்னா அது பெண்கள்லாம் கூட கலந்துக்குவாங்க இதன் மூலியம் வந்து ஆண் பெண் எல்லோருமே சேர்ந்து தான் விளாடுவாங்க இல்லைனா ஆண் பெண் தனி தனியாக விளாட்ற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி எல்லோருமே கலந்து தான் விளாடுவாங்க பெண்களுக்குன்னு பார்த்தா நாற்காலி சுற்றுற போட்டிலாம் இருக்குது அதனால் அவங்க எல்லோருமே சலங் கலந்து விளையாடுவாங்க இதனால் சமூகத்தில் வந்து கேம் மூலிமா கூட அவங்களோட பல பிரச்சனை இருந்தாலும் நோ விளையாட்டு மூலிமா கூட அவங்களோட பிரச்சனைலாம் கூட தீர்ந்துருக்கு இதனால் எங்களோடய கிராமத்தில் வந்து பல விதமான போட்டிகள்லாம் கூட நடந்துருக்குது இன்னும் பல விதமான போட்டிகள் கூட நடக்கும் இதனால் எங்கள் கிராமத்துலேருந்து இருந்து செஸ்ஸுலாம் விளையாண்டு ஸ்டேட் லெவலுக்குலாம் கூட போயிருக்காங்க அதனால் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லாம் கூட கபடி போட்டியில கூட கலந்துருக்காங்க இது மாதிரிலாம் கூட கலந்துக்கிட்டு ஜெயித்து கூட நம்ம கிராமத்துக்கு பல விதம் பல விதமான பரிசுகளை வாங்கி கூட கொடுத்துருக்காங்க